ஹலோ சார் இது நியூ சினிமா தேட்ருங்களா ஓகே சார் நாங்கள் என்னோடய நண்பர்களோட ஒரு எண்பது தொண்ணூறு பேரு இருக்கோம் சார் நாங்கள் வந்து சினிமா பார்க்கறதுக்காக வரோம் நாங்கள் வரோம் சார் சரிங்க ஐயா சரிங்க சார் ஞாயிற்று கிழம நாங்கள் வருவோம் ஆனால் என்ன படம் ஓடுதுங்க ஐயா விடாமுயற்சிங்களா விடாமுயற்சி தான் எங்களுக்கு வேணும் ஐயா நாங்கள் வரோம் அதுக்கு உண்டான டிக்கெட்டு எந்த காட்சி கிடைக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னாக்கா நாங்கள் வேற தேட்டர் கூட பார்க்குறோம் இல்லை ஐயா டிக்கெட்டு இருக்குது நீங்கள் இரவு காட்சியே வந்து பாருங்கள் சரிங்கய்யா அதுக்கு உண்டான பணம் எவ்வளோ ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம்னாங்க முன்னாடியே கூகுள் நாங்கள் பேக்ப்ப பேஸ்ப பேஸ்புக்கும் நாங்கள் அனுப்பி விட்றோம் ஐயா மீதியை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் ஐயா சரி ஓகே டிக்கெட்டு விலையா டிக்கெட்டு விலைய சொன்னிங்கனால் நாங்கள் வந்து நேர்ல வந்தோ அல்லது இதுவே பண்ணிடுறேன் கூகுள் பேவே பண்ணிடுறோம் சார் ஒரு லட்சத்தி அதுதான் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் நான் முன் பணமாக இப்போ ஓகே நான் செஞ்சிடுறேன் ஐயா செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் ஓகே சார்